அமேஸானில் ஆட்ரு போட்டு சர்ட் வாங்கினேன் அது போன வாரம் நல்லார்ந்துதுன்ற மாதிரி தான் இப்போ வாங்குனேன் இந்த முறை வந்து ரெட் கலர் சர்ட்டு வாங்குனேன் சாயமும் போகுது க்ளாத்தும் கொஞ்சம் சரி இல்லாமல் சீக்கிரமாக வீணாகுகிற மாதிரி இருந்தது அதனால் அப்புறம் கேட்டு நாங்கள் சொன்னதுக்கு இதுக்கும் சரி இல்லாமல் வேற எதோ மாற்றி கொடுத்துட்டாங்க ஆட்ரு போட்டது வரல அப்படின்ற இதில் சொல்லி இது பண்ணியிருக்குது அது எல்லாருமே குறை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அது உபயோகப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அதுதான் இனிமே பார்த்து கவனமா இது பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிருக்காங்க அது ஆட்ரு போடும் போதே தெளிவாக இது பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு நான் இது பண்ணிட்டாங்க அது இனிமேல் சரி பண்ணி செய்யணும்